எங்கள் கிராமத்தில் வந்துட்டு எங்கள் கிராமம் நல்லா இருக்கும் எங்கள் கிராமத்தில் என்னென்ன தொழில்லாம் இரு இது பண்ணுறங்க செய்கிறாங்கன்னா விவசாயம் செய்வாங்க வந்து விவசாயம் பண்ணுறதுல என்னென்னெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னா தென்னை மரம் விவசாயம் பண்ணுவாங்க அப்புறம் வாழை மரம் அப்புறம் நெல் நெல்லெல்லாம் இது பண்ணுற ஒர்க்கு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க வெற்றில விவசாயம் பண்ணுவாங்க இதெல்லாமே வந்துட்டு எங்கள் ஊரில் நல்ல விவசாயம் செய்வாங்க நல்லா பண்ணுவாங்க அடுத்து நம்ம வந்துட்டு கையில் அதாவது கேஷூவலாக அவங்கவுங்களாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலேருந்தே செய்கிற தொழில் கையிலே அவங்களாவே செஞ்சுக்கிறது இந்த பாய் எல்லாம் பின்னுவாங்க அந்த பாய் பின்னுறது அப்புறமேட்டு கூடெல்லாம் பின்னுவாங்க இந்த பிளாஸ்டிக் கூட அதெல்லாம் பின்னுவாங்க அப்புறம் த்ரெட்டு கயிறெல்லாம் கேஷூவலாக அந்த கட்டையில் போட்டு பின்னுவாங்க அந்த ஹிந்துஸ் கட்டுற கயிறெல்லாம் வந்துட்டு பின்னுவாங்க அப்புறம் பின்ஸ்ஸெல்லாம் வந்துட்டு டேகு டேகு பண்ணுவ டேகு பின் அடிக்கிற வேலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு எங்கள் கிராமத்தில் நடக்கும் அப்புறம் நிறைய வீட்லெல்லாம் டைலரிங்ஸ் பண்ணுவாங்க தைப்பாங்க அப்புறம் மகளிர் நிறைய குழுக்கள்ல்லாம் இங்கே இருக்கும் அங்கே காசு சேமிக்கிற மாதிரி குழு அந்த மாதிரி தொழில்லாம் இங்கே நடக்கும் எங்கள் கிராமத்தில் அப்புறம் நூறு நாள் வேலை தான் முக்கியமாக நடக்குது கவர்மெண்ட்டே சொல்லி பண்ண ஒரு வேலைங்க கிராமத்தில் அப்புறம் பாலெல்லாம் நல்லா பாலெல்லாம் நிறையா வீட்டில் பசு மாடு இருக்கும் மாடு இருக்கும் ஸோ பாலெல்லாம் நல்லா விற்பனை செய்கிற தொழில்லாம் எங்கள் ஊரில் நடக்கும் நிறையவே நடக்கும் அப்புறம் சந்தை வெ இது காய்கறி பழங்கள் இது எல்லாமே விற்பாங்க விற்பனை நல்லா செய்வாங்க காய்கறியெல்லாம் ஸோ ஒரு செவ்வாய் செவ்வாய் கிழம ஆகிட்டா நான் எங்கள் ஊரில் வந்துட்டு சந்தையிலெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நல்லா விற்பனை தொழில்லாம் வந்துட்டு இங்கே நிறைய நடக்கும் நிறைய விற்பனை செய்வாங்க இதெல்லாமே எங்கள் கிராமத்தில் ஸ்பெஷல்லாக நடக்கிற ஒன்று வேறு என்ன சொல்லணுன்னா அந்த பழங்கள் அந்த அறுவடையெல்லாம் செஞ்சு நெல்லெல்லாம் வந்துட்டு விற்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் விற்பனை வந்துட்டு முக்கியமாக நடக்கும் வேறு கடைகளெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க சந்தை இதெல்லாம் செவ்வாய் செவ்வாய் கெழம கண்டிப்பாக நடக்கும் கை தொழில்லாம் வந்துட்டு பாய் பாய் பின்னுறது கூடை பின்னுறது இதெல்லாம் நடக்கும் அப்புறம் டைலரிங் நிறையா செய்வாங்க அவ்வளோதான்